வார்டு மெம்பராக வந்து நாங்கள் ஜனங்களுக்கு கிராமப்புறங்களில் கழிவுநீர் கால்வாய் தெரு லைட் மாற்றுறது இது மாதிரி வேலைங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த நூறுநாள் வேலை நடக்கிறது அந்த வேலையில் நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா ஜனங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறோம் விவசாயம் பற்றி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் விவசாயத்தில் இப்போதிக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாமே லாஸு அறிவொளி இயக்கத்தில் இருந்தோம் நாங்கள் எல்லாம் ஒரு பத்து பதினைஞ்சி பேர் அந்த டைமில் எல்லாம் அறிவொளி இதில் நல்லா பண்ணிட்டு இருந்தோம் இப்போவுமே நாங்கள் எல்லா நண்பர்களும் ஒன்றாக தான் இருக்கிறோம் ரியல் எஸ்டேட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் அதுலேயும் ஒரு நல்லா தான் போயிட்டு இருக்குது இப்போமே ரியல் எஸ்டேட்டு அது மூலிமா கொஞ்சம் வசதியாக நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறோம்